அதிக நாட்கள் வெளியில் செல்ல வேண்டி இருந்ததுன்னால் என் செடிகளுக்கு தேவையான தண்ணீர் வசதியை நான் செஞ்சு வைப்பேன் தண்ணியை நான் சொட்டு நீர் பாசனம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் வெளியிலேயே போவேன் மேக்ஸிமம் வெளியில் போகும்போது வீட்டில் யாராவது ஒருத்தவங்களாவது இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இல்லை எல்லாேருமே போயே ஆகணும் அப்படின்னா அந்த செடிகளுக்கு மேலே நான் அந்த ஏதாவது ஒரு தண்ணி அமைப்பை வாட்டர் பாட்டில் மாதிரி கட்டி தொங்க விட்டுவிட்டு அதிலேந்து சொட்டு சொட்டாக அந்த செடிக்கு தண்ணி கிடைக்குற மாதிரி வறண்டு போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் எவ்வளவு சீக்கிரம் என்னால் திரும்பி வர முடியுமோ வந்து என் செடிகளை நான் பார்த்துப்பேன் என் செடிகளை வந்து கண்டிப்பாக ஒரு நபரை நம்பி நான் விட்டுவிட்டு போக தயாராக இல்லை அதனால் நான் தான் பார்த்துப்பேன் அதை என்னை தவிர வேறு யாரும் அதை அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்க மாட்டாங்க அதனால் முடிந்த அளவு நான் ஃபங்சனை கூட அவாய்ட் பண்ணிடுவேன்